பணம் வந்து ரொக்கமாக தான் செலுத்தும் இடம் வந்து போஸ்ட் ஆபீஸ்ஸு பேங்க்கு சேவிங்ஸு இதுலல்லாம் நம்ப பணத்தை வந்து ரொக்கமாகவே செலுத்துர்றோம்

பரிவர்த்தனை மற்றும் பணம் பற்றிய இன்டர்நெட்டு மாதிரி உள்ளதுலாம் வந்து முன்னயெல்லாம் நம்ப காசு வேறவங்களுக்கு அனுப்பி விடணும்னா கூட வேறவங்க பேங்க்கு அக்கௌண்டுக்கு அனுப்பி விடணும்னா கூட நம்ம பேங்குக்கு போய் ஃபார்ம் ஃபுல் பண்ணி எல்லாத்தையும் எழுதி எல்லா டீட்டெயிலும் எழுதி அதற்கப்புறம் தான் நம்ம வந்து நேரடியாக போய் தான் மற்றவங்களுக்கு வந்து பணத்தை மாற்றியுட்ற மாதிரி இருக்கு ஆனால் இப்போ வந்து இன்டர்நெட் மூலியமாக வந்து ஜிபே போன்பே நிறையா ஆப் இந்த மாதிரி வந்தனால இப்போ ஈஸியாக நம்ம ஒரு இடத்துக்கு எங்கேயுமே போகத் தேவையே இல்லை இங்கிருந்தே நம்ப ஒருத்தருக்கு எவ்வளோ காசு வேணுன்னாலும் ஒருவா இருந்தாலும் சரி ஒரு லட்சமாக இருந்தாலும் சரி நம்ப ஈஸியாக நம்ப அவங்களுக்கு அனுப்ப அனுப்பிவிடுறோம் நம்பளுக்கு வேணுன்னா கூட அவங்கிட்டேருந்து வாங்கிக்கவும் இது ரொம்ப யூஸ் ஆகுது இப்போ இப்போ வெளியே போகணுன்னா கூட ஜிபே போன்பே இருந்தால் கூட போதும் நம்ம கையில் நம்பக்கிட்ட கையில் காசு இல்லன்னாலும் சரி நம்ம போன்பே ஜிபே யூஸ் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணி எவ்வளோ எவ்வளோ ஆயிருக்கோ அவ்வளோக்கு நம்ப க மணி செண்ட் பண்ணால் போதும் இப்போ துணி கடைக்கெல்லாம் போனோம்னாக்கா வச்சுக்கோங்க இப்போ இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா ஆகுதுன்னா அங்கே வந்து காசு நம்பக்கிட்ட பத்தலைன்னா கூட இப்போ கம்மியாக இருக்குன்னா இப்போ ஜிபே இந்த மாதிரி இன்டர்நெட்டு மூலியமாக நம்ப யூஸ் பண்ணி பேலன்ஸ் காசு வந்து நம்ப ஈஸியாக செலுத்துவதற்கு இது யூஸ் ஆகுது சாப்பாடு சாப்புடப் போறோன்னா கையில் காசு இல்லைன்னா கூட கவலை இல்லை இப்போல்லாம் வர வர எல்லா கடையிலையும் வந்து ஜிபே போன்பே கோ க்யூஆர் கோடுலாம் வச்சு வியார் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுவிட்டாங்க அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை போனோம்னா நம்பக்கிட்ட போன்பே ஜிபே இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி உடனே நம்ம அவங்களுக்கு காசு அனுப்பி விட்டு வந்துர்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு